இப்போ வந்து நான் வேலை அப்படிங்கறது வந்து ஒரு ஐடி கம்பெனி மாதிரி அதில்தான் ஒர்க் பண்ணிட்ருக்கேன் இது வந்து பேசிக்காக வந்து ஒரு ப்ராஜக்ட்டு ஒரு யூஎஸ்ஸோடா ப்ராஜக்ட்டு அந்த ப்ராஜக்ட்டில் ரெசிப்ட்ஸ் மாதிரி சம் வரும் ஸோ அதை வந்து நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்கு இந்த ஒர்க்கை பொருத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நான் வந்து என்னோட தொழிலில் என்னுடைய வேலை அப்படிங்கற பட்சத்தில் எதிர்காலத்தில் நான் ஆசை படுற விஷயங்கள் என்னென்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா எனக்கு வந்து மிக பெரிய ஆசை அப்படினா நான் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் அப்படிங்கறதுதான் ஸோ அதுக்காக நான் பிரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுதான் அந்த ஒரு விஷயம்தான் ஸோ அதுக்காக நான் பிரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நான் கண்டிப்பா யுபிஎஸ்ஸியில் போகணும் அப்படிங்கறது ஒரு ஆசை அப்படி என்னால் போக முடியலை அப்படிங்கற பட்சத்தில் எனக்கு வந்து இந்த தையல் தொழில் கை தொழில் சொல்லி சொல்வாங்க அந்த தையல் அது அப்றம் அந்த எம்ப்ராய்ண்டிங் பண்ணுறது ஆரி ஒர்க்கு இதலாம் ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் வந்து தோடுகள் செய்வது இந்த இயரிங்ஸ்லாம் செய்வாங்க இல்லைங்களா அதலாமும் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னை பொருத்த வரைக்கும் வயது அப்படிங்கறது வந்து போய்கிட்டேதான் இருக்கு ஸோ எப்டியாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யுபிஎஸ் ட்ரை பண்ணுவேன் அது கிடைக்காது அப்படிங்கற பட்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து இந்த தோடு செய்கிறது அந்த மாதிரி விஷயங்கலில் வந்து ஈடுபடுவேன் தோடு செய்வது ப்ளஸ் வந்து என்னோட பிஸ்னஸை வந்து நான் டெவலப் பண்ணணுனு நெனைக்கிறன் அது ப்ளஸ் அது இல்லாமல் என்னால் அதுவும் ப்ளஸ் வந்து கேக்கு மேக் பண்ணுற பிஸ்னஸ் அதாவது அதுவும் நான் கற்றுக்கிட்டு அதுவும் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படினா தையல் தைக்கிற தொழில்தான் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் ஸோ அதில்தான் நான் வந்து பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்